இளைஞர்களுக்கு வேலை இல்லை அது போன அளவு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் பசங்க திடீர்னு பள்ளிக்கூடம் போக காலேஜு போகிறதுனால எதுவாவது பிரச்சனை இருந்தால் அது பசங்க பிள்ளைங்க இப்போ ப பாடம் எடுப்பாங்கள்ல அது எடுப்பாங்க வீட்டில் கொஞ்சம் பணம் கஷ்டம் இருந்தாலும் படித்துதா அதுக்குத் தகுப்பான வேலைக்கு போக முடியாது வீட்டு கவலையை நெனைச்சிக்கிட்டு பசங்கள்லாம் அதே மாதிரி சீக்கிரம் வேலைக்குப் போவாங்க பசங்க ஜாலியாக போய்விட்டு வேலைக்கு போய்விட்டு வருவாங்க கொஞ்சம் பிரச்சனைன்னா கொஞ்சம் மன உளச்சல்ல பசங்க ஏதோ கொஞ்சம் ஏதாவது சொல்லிவிட்டு இப்போ பண்ணுவாங்க பற்றி கவர்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு கொஞ்சம் மனநிறைவுன்னா இப்போ பணம் காசு கொஞ்சம் உசத்தி கொடுத்தா தான் பசங்க வந்து முன்னேற முடியும் அரசு வந்து உதவி பண்ணணும் இது வந்து மன உளச்சல் தான் படிக்க முடியாத பசங்களெல்லாம் அங்கேயும் சும்மா சிக்குற வேலைக்கு போய்விட்டு சே இது பண்ணிவிட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க அந்த வேலை தொழில் ஒருமே செய்ய மாட்டாங்க மனசு வராமலே இருந்துக்குவாங்க இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ வேலை இல்லாம நம்ம கஷ்டமா இருந்தாலும் செஞ்சிட்ருக்கிறோம் அப்புறம் அது ஒரு மன உளச்சல்ல பசங்க வேதனைப் பட்டு இப்படி வந்து வந்துர்றாங்க வீட்டுக்கெல்லாம் வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஒளச்ச மனசு ஒளச்சலா இருக்குதுன்னா கவுர்மெண்ட் வந்து அது பசங்களுக்கு வந்து உதவி பண்ணால் தான் ஒரு தொழிலா சொ சொந்தத் தொழில்னா மன நிறைவாக எங்கள் பசங்க வேலை செய்வாங்க வீட்டுக்கு வரும் போது நல்லா இங்கே வந்து அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இருக்கும் உடல்நிலை சரி இல்லாம இருக்கும் அந்தக் கவலையில் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் போக படிக்கிற பசங்களுக்காகட்டும் வேலைக்கு போகிற பசங்களுக்கு திண்டாட்டம் மனசு திண்டாட்டமாக தான் இருக்கும் ஏன் டெய்லி வேதனையாக தான் இருக்கும் இப்போது ஒரு வேலை செய்வாங்க போவாங்க திரும்பி வீட்டுக்கே ரிட்டர்ன் வந்துடுவாங்க சரின்னு கேட்டால் கூட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் கூட எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல இப்படியே எங்களுக்கு பணங்காசு வசதியும் இல்லை அப்படின்னு இப்போ மன உளச்சல்ல பசங்க வந்து வேலைக்கு போவாம திண்டாடிக்கிட்டு தான் எல்லாம் இருப்பாங்க பேசிக்கிட்டு பசங்க கிட்டே சொல்லிக்கிட்டு மன உளச்சல்ல ஆக கண்ணீர் வராத குறையா சொல்வாங்க பசங்க வேதனையில் தான் இருப்பாங்க அது வந்து க அரசு வந்து கொஞ்சம் உதவி பண்ணால் ப அவங்க குடும்பத்துக்கு நல்லா இருக்கும்